நாமக்கல் மாவட்டத்தில் முக்கியமாக எனக்கு போக்குவரத்தில் வந்து பிடித்த விருப்பம் என்னென்னால் பஸ்ஸு போகும் போது இந்த பஸ் சாலைகள் இருக்குமில்ல அதை வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக சீர்மிக்க அழகாக வந்து உருவாக்கிறது அதை வந்து ஒரு வாரம் கண்டால் வந்து ட ஒரு வாரம் கண்டால் வந்து அது சுத்தம் பண்ணுறது சுத்தம் பண் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும் ஒரு ஆள் போடணும் அதுக்கு அப்புறம் வந்து அங்கேயே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நம்பர் கூட இருக்கணும் பிக்காஸ் அங்கே பொண்ணுங்க இருந்தாங்கன்னால் பொண்ணுங்க தனியாக இருந்தாங்கனாவோ இல்லை பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தாங்களோ யாராச்சும் வந்து அங்கே டீஸ் பண்ணாங்கன்னால் அவங்கள வந்து அவங்க வந்து நம்பருக்கு அந்த போலீஸ் நம்பர் அங்கே இருக்கணும் அவங்க வந்து எதாச்சும் பிரச்சனைன்னா அவங்க வந்து போலீஸ்க்கு காண்டேக்ட் பண்ற மாதிரி அந்த போலீஸ் இமீடியட்டாக அடுத்த செகண்ட்டே இங்கே வர்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு போர்டு வந்து அந்த அமைக்கணும் அப்புறம் என்னென்னால் இந்த சாலையிலேயோ ரயில்வே போக்குவரத்துலேயோ யாரும் வந்து அங்கே ஒரு அடிக்கடி ஒரு காவல் ஒரு காவலாளர் வந்து அங்கே இருக்கிற மாதிரி எப்போயும் வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இந்த புதுசாக இந்த பேருந்தா இருக்கட்டும் அதுக்கு அப்புறம் இந்த எஸ் சிக்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து இந்த பிரைவேட் பஸ்ஸாக இருக்கட்டும் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஒவ்வொரு காசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் அப்படி ஒவ்வொ ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் ஏறினா ஒவ்வொரு காசு அப்படிங்கிறத வந்து தவிர்த்து ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் அப்படினு சொல்லி பணம் எச்சா வாங்காமல் நியாயமாக வாங்கணும் அதாவது இங்கே இருந்து குமராபாளையம் போகிறோன்னா ஒரு பத்து ரூபா ஆகும் அப்படி தான் அது தான் வந்து அப்படி தான் வந்து செய்யணும் ஏன்னால் அது தான் வந்து மொறை அது தான் வந்து ஒரு ஹ்யூமானிட்டியும் கூட இந்த மாதிரி மலிவு விலையை ச சரியாக வந்து நம்ம செஞ்சால் கரெக்டான வந்து ஒரு மக்கள்கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் பிரைவேட் பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு மற்ற ப எஸ் சிக்ஸை வந்து ஸ்பீடாக போகலாம் கவர்மெண்ட் பஸ் விட ஆனால் அதுக்குன்ட்டு வந்து பிரைவேட் பஸ் வந்து காசு வந்து மக்கள் கிட்ட வந்து எச்சா வாங்கக் கூடாது ஒரே செலவாக தான் வாங்கணும் நம்ம வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் இருக்கணுமே தவிர மக்களை வந்து கஷ்டப்படுத்துகிற கஷ்டப்படுத்துகிறது அந்த மாதிரி நடந்துக்கக் கூடாது மக்கள் அங்க வயசானவங்களாக இருந்தாலும் பிச்சைக்காரங்களா இருந்தாலும் குருவி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு மனிதன்கிற ஒரு மா அடிப்படையில் அவங்களை வந்து சரியான அந்த மரியாதையை கொடுத்து ஒழுங்காக நிற்க ஒழுங்காக வந்து அவங்களை உக்கார உக்கார வைக்கணும் பெரியவங்க சீ பெரியவங்க ரொம்ப வயதானவங்க நம்மள மாதிரி இளைஞர்கள் இருந்தாங்கன்னால் அந்த இளைஞர்கள் வந்து சீட்டில் இருந்து எழுந்துருச்சு அந்த வயசானவங்களை வந்து உட்கார வைக்கணும் பெண்களை வந்து யாராச்சும் வந்து ரொம்ப அவங்களை வந்து தவறான பார்வையில் பார்த்தா அந்த நிமிடமே போலீஸில் சொல்லக் கூடாது அடி அங்கேயே பின்னு பின்னுனு பின்னணும் அதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு வந்து அவனை வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயே கொடுக்குணும் இப்படி இருந்தால் போதும் கண்டிப்பாக வந்து நம்ம நினச்சது நடக்கும்